ஆ சொல்லுங்கள் ட்ராவல் ஏஜென்ட் ஓகே யார் எத்தனை பேர் மேம் ஒரு ஆள் தானா ஓகே என்ன டேட் ஜூலை ஓகே ஜூலை நைன் போய்ட்டு ரிட்டன் டூ டேஸ்க்கு ஓகே மேம் என்ன மாதிரி காரா இல்லை வேன் ஏசி நான் ஏசி அதான் ஏசியா நாண் ஏசி அந்த மாதிரி ஏசியா ஓகே மேம் டைமிங் நைன் ஓ க்ளாக்கா ஓகே நைன் ஓ க்ளாக் டு டூ டேஸ்க்கா ஆ ஓகே நான் உங்ககிட்ட என்ன டீடைல்ன்னு மற்றதெல்லாம் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து சஜ்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஓகே கரக்ட்டாக வந்துவிடும் அப்படி ஹார்ஸ் உங்களுக்கு கூடிடுச்சின்னா சார்ஜ் எக்ஸ்டரா ஆகும் ஆ ஆமாம் ஓகே டூ டேஸ்ன்னா கரெட்டாக டூ டேஸ்ஸில் வந்துவிடனும் ஆ ஓகே ஓகே தேங்க்யூ